நாங்கள் விவசாயம் தான் அந்த காலத்துலந்தே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால என்ன செய்யறோம் அந்த காலத்துலலாம் முத நாள் கொண்டு போய் தண்ணியில மூணு நாளைக்கு ஊற வைக்கணும் மூணா நாள் எழுத்து கொண்டு போய் ஒழவு ஓட்டி அதில் ஒரு நாற்றாங்கால்னு செய்வோம் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து அடி வச்சு அடி கணக்கு வச்சு தான் செய்வோம் அதில் வித தெளிப்போம் தெளிச்சதுக்கு பிற்பாடு அதில் உழவு ஓட்டுனதுக்கு பிற்பாடு தலை வந்து என்னமோ ஒரு பூண்டெல்லாம் பிடிங்கி போட்டு அதை மிதிச்சு தான் விவசாயம் செய் செய்வோம் அதை போட்டுட்டு அப்புறம் மூணா நாள் மொளப்பு வந்துரும் அதை ஊற வச்சி முப்ப மு முப்பதாந்நாள் நடுவோம் முப்பத்தஞ்சு நாள் முப்பதாந்நாள் நடுவோம் அதை வந்து என்ன செய்வோம் முன்னாடிலாம் மாடு வச்சு தான் ஏர் ஓட்டுவோம் இப்போலாம் கரு அதுக்குன்னு டிராக்ட்ரு வண்டியை வச்சு ஓட்டுறாங்க அப்போலாம் அப்படி தான் செஞ்சோம் அதுக்கு உரம் போட்டோம் உரம் போட மாட்டோம் மாட்டு எருவு மாட்டு எருவு அது தான் போட்டு தழைக்கொடி எல்லாம் பிடிங்கி நாங்கள் நெல் நாற்று நடுவோம் நட்டு கருது அறுத்து பத்து நாளைக்கு எங்கள் ஊ எங்கள் ஊர் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் போய் தங்கி ஒரு சின்ன வீடாக தான் இருக்கும் அதில் போய் தங்கி பத்து நாளைக்கு நெல் அறுத்துவிட்டு ஒரு ஏரியில போய் தண்ணி மொண்டு குடி தண்ணிலாம் மொண்டு ஏரியில மொண்டு வச்சிவிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் எங்கள் கொல்லை மட்டும் அறுக்கணும்னா ஒரு ஏக்கர் அறுக்கறதுக்கே பத்து நாள் வந்துரும் ஆளுகள்லாம் கூட்டிட்டு போய் அறுக்கறதுக்கு இன்னைக்கு வந்து டிராக்ட்ரு வண்டியில் ரெண்டு மண் நேரம் ஒரு மண் நேரத்தில் அறுத்துப்புடுறாங்க அதேமாதிரி அந்த நெல் வந்து பு மருந்து போடாமல் செஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்போலாம் இப்போ வந்து அந்த ஒரத்தை போடுங்கள் இந்த ஒரத்தை போடுங்கள் பூச்சிக்கொல்லியை போடுங்கள் அப்படி போடுங்கள் இப்படி போடுங்கன்னு சொல்லி அந்த ஆறு மாதத்துக்கு விளையுற நெல்லை மூணு மாதம் நெல்லுன்னு அறுக்குறாங்க இருபத்தி அஞ்சு நாள் நெல்லுன்னு அறுக்குறாங்க முப்பது நாள் நெல் தான் அப்படின்னு சொல்லி அறுத்துக்கிட்டு இருக்குறாங்க இது தான் எங்கள் விவசாயம்